ஹலோ

ஹலோ லலிதா வெஜிடபிள் ஷாப்புங்களா ஆ என்னோடய பெயர் ஜான்சி ராணி நான் கள்ளக்குறிச்சிலேருந்து பேசுகிறேங்க ம் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் கல்யாணம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அது சமைக்க கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் தேவைப்படுது கொஞ்சம் நிறையா தேவைப்படுது அதுக்குதான் உங்களுக்கு கால் பண்ணேன் எந்த வெ எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது வெரைட்டியா எந்தெந்த வெரைட்டிலாம் இருக்குது கொஞ்சம் சொல்கிறீங்களா

ஆ ஆ சரி சரிங்க காய்கறிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்களா சரி சரி ஆ ஓகேங்க ஓகேங்க ஹோம் டெலிவரி இருக்குதுங்களா ஆ ஃப்ரீ சார்ஜ் தான் ஃப்ரீ டெலிவரி பண்ணுவீங்களா ஆ சரி ஓகே அதான் இப்போ வெங்காயம் இப்போ ஒரு பத்து கிலோ வேணும் ஒரு கிலோ வெங்காயம் எவ்வளோன்னு சொல்லுவீங்களா ம் சரி ஓகேங்க அப்படின்னா வெங்காயம் ஒரு பதியஞ்சி கிலோ போ நோட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒரு பதினைஞ்சு கிலோ தக்காளி கிலோ எவ்வளோ தக்காளி கிலோ எவ்வளோங்க எண்பதுங்களா ஆ கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கற மாதிரி இருக்கே சரி வெங்காயம் தக்காளி ஒரு பத்து கிலோ போட்டுக்கிறீங்களா ம் சரி தக்காளி கேரட் பீன்ஸ் வேணுங்க கேரட்டு கேரட் பீன்ஸ் வேணும் கேரட்டு பீன்ஸ்ஸு எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சஞ்சு கிலோ போட்டுக்கோங்க கேரட்டு பீன்ஸ்ஸு ஒரு அஞ்சஞ்சு கிலோ உருளைகிழங்கு வந்து ஒரு மூணு கே மூணு கேஜி போதும் கா காளிஃப்ளவர் ஒரு பத்து காளிஃப்ளவர் வேணும் ஆ வேறே பச்சமிளகா இருக்குதுங்களா ஒரு ஒரு கேஜி ஒரு கிலோ வேணும் இஞ்சி இஞ்சி வேணும் ஒரு நாலு கிலோ போட்டுக்கோங்க இஞ்சி வேறே போதும் இப்போதிக்கி இது போதும் இன்னும் வேணுன்னா உங்களுக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம் ஆ ஹோம் டெலிவரி பண்ணிடுங்க அட்ரெஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டூ நாட் ஃபை நார்த் ஸ்ட்ரீட் கள்ளக்குறி மாதூர் கள்ளக்குறிச்சி இந்த இந்த ஃபோன் நம்பர் தான் நீங்கள் மாதூர் கள்ள கள்ளக்குறிச்சி மாதூர் வந்துட்டு கூட நீங்கள் கால் பண்ணுங்க நாங்கள் வந்து அட்டன் பண்ணுவோம் நீங்கள் எந்த ஏரியாக்கு பக்கத்தில் வந்துட்டுருக்கீங்களோ அப்போ நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அட்டன் பண்ணி சொல்லுவோம் இந்த ஏரியாக்கு வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லி அட்ரெஸ் கொஞ்சம் கரெக்டாக க்ளீயராக சொல்லுவோம் ஆ ஆ ஓகே மேடம் தேங்க்யூ